எனக்கு வந்து என்னைப் பற்றி சொல்லணும்னால் எனக்கு வந்து இந்த நிறைய ட்ராவலிங் பண்ணனுன்னு விருப்பம் நிறைய மூவிஸ் பார்ப்பேன் அனிமிஸ் சீரிஸ் அதில் வந்து டிஃப்ரென்ட்டான கைண்ட் ப்ளேசஸ்லாம் காமிச்சிருப்பாங்க அதனால் வந்து அதெல்லாம் வந்து போய்ட்டு நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்றது ஒரு விருப்பம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ஆரம்பிச்சுட்டேன் இருந்தாலும் மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணுன்னும்போது நிறைய இன்கம் தேவைப்படுது அதனால் வந்து ஒரு நல்ல வே வேலைக்காக போய்ட்டு மேலே சில ஒரு பிசினெஸ்ஸோ ஆரம்பிச்சோட்டன்னா அதில் வர இன்கம் வச்சு நான் வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டோ இல்லை என்னோட ஃபேமிலி யார் எனக்கு வந்து சப்போர்ட்டாக நானும் சுற்றி பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களை கூட்டிகிட்டு நான் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்றது விருப்பம் எனக்கு வந்து இந்தியா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பம் ஸ்டேட் பை ஸ்டேட்டாக அங்கே இருக்கிற கல்ச்சர்ஸ் அங்கே இருக்கிற ப்ளேஸ் டூரிஸ்ட் ப்ளேஸ் அதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அப்புறம் ஃபாரின்லேயும் நிறைய கண்ட்ரீஸ் வந்து போகணும் அது மாதிரி ஜப்பான் சைனா சைட் எல்லாம் போகணும் அங்கே இருக்கிற ஃபுட் அந்த ஸ்நேக் ஆக்டொபஸ் அப்புறம் காக்ரோச்லாம் சாப்பிடுறாங்க அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் பட் அங்கே போய்ட்டு ட்ரை பண்ணனும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்புறம் அந்த பக்கம் பனிப்பிரதேசம் அட்லாண்டிக் சைட் அந்த மாதிரிலாம் வந்து டூர் போகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப விருப்பம் ஜாப்னீஸ் சைட் பங்களா மாதிரி வீடு பண்ணுவாங்க அமெரிக்கா சைட் போனேன்னா அந்த இருக்கிற டெவலப்ட் சிட்டியில் அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வான கண்ட்ரீ அங்கே எல்லாம் போய்ட்டு சுற்றி பார்க்கணும் அங்கே இருக்கிற டெக்னாலஜிலாம் பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப விருப்பம் ட்ராவலிங் பண்ணனும்ன்றது தான் என்னோட ஒரு குறிக்கோள் லட்சியம் அந்த மாதிரி சொல்லலாம்